பழைய காலத்தில் இருந்தவங்கனா நைன்ட்டீஸ் கிட்ஸு நைன்ட்டீஸ் கிட்ஸு அந்தகாலத்திலலாம் நாங்கள் நடந்து போய் தான் ஸ்கூலுக்கு போய் படிப்போம் இந்த காலத்தில் எல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அதனுடைய குயிக்காக கிடைக்கிறதுனால அது அதனுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியிறதில்லை அந்த காலத்தில் அஞ்சுரூபா காயினு குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு திங்ஸ்ஸாக இருந்தாலும் அவ்வளோ பத்திரமா பார்த்துப்போம் கேட்டால் உடனே வந்து கிடைக்காது எதுவுமே இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்து கேட்ட உடனே எல்லாம் வாங்கி தந்துடுறாங்க அதனால வந்து அவங்களுக்கு அதனுடைய கஷ்டம் வந்து தெரியறதில்ல இதனுடைய இது எப்படி நான் புரிய வைக்கிறது எப்படின்னா அவங்களுக்கு கேட்ட உடனே எதுவுமே வாங்கித்தரக் கூடாது அதனோட கஷ்டம் அது வாங்கித்தரத்துக்காக அவங்க எவ்வளோ கஷ்டம் ஹார்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது எடுத்து ஒரு இதாக சொல்லணும்னு நெனைக்கிறேன் இந்தியாவில் அந்தகாலத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்க படித்து ரொம்ப ஒரு இடத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்தகாலத்தில் படிக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு நாலேஜில்லை அப்படிங்கிறது கொஞ்சம் அனுபவக் கல்வி எங்களுக்கு அதிகமாக இருந்தது இப்போது அனுபவக் கல்விங்கிறது ரொம்ப கம்மியாருக்கு